இப்போது வளர்ந்து வரும் உலகத்தில் வந்து நிறைய டெக்னாலஜிகள் வந்துச்சு இப்போது அப்போது பார்த்தா வந்து கொழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுறப்போ வந்து நிலா காட்டி ஊட்டுவோம் இல்லை வெளியே ஓட விட்டோ விளையாட விட்டோ சாப்பாடு ஊட்டுவோம் அந்த கொழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக சாப்பிட்டு எல்லாமே பண்ணுவோம் ஆனால் இப்போது இருக்கிற கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணவோ பண்ணித்தான் வந்து சாப்பாடு ஊ ஊட்டுறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கொழந்தைகள விளையாட்றக்கு ஒருவேளை ஃபோனோ விளையா விளையாட்றக்குன்னே பர்ட்டிகுலராக வந்து சில டெக்னாலஜிகளெல்லாம் வந்ததுனால் கொழந்தைங்க வந்து ஓடியாடி விளையாட்றது முடிகிறது இல்லை அதுவும் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துவமும் வந்து பாதிக்கப்படுது ஸோ வளர்ந்து வரும் நாடுகள் ந நாட்டில் வந்து இது மாதிரியான ப்ராப்ளமெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது